ஹலோ ஹலோ அக்கா ரோஜா பூ என்ன விலைங்க எனக்கு ரோஜா பூ ஒரு கிலோ வேணும் அல்லி பூ இருக்குதுங்களா அப்படிங்களா சரிங்க ரெண்டுத்துலேயும் ஒவ்வொரு கிலோ போட்டு வச்சுருங்க நான் வந்து வாங்கிகிறேன்